போக்குவரத்துப் பயணம் அப்பிடின்னு பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து பஸ்ஸை நம்பியே தான் இருந்தாங்க எங்கே போகணும் அப்படின்னு எந்த ஒரு விஷேசம் ஹாஸ்பிட்டல் போகணும் இல்லை ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பஸ்ஸு தான் பஸ்ஸை விட்டால் வேறு எதுவுமே கிடையாது அது எங்கள் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா இப்போ அந்த மாதிரி கிடையாது இப்போ வந்து மகளிருக்கான தனி கட்டணமில்லா பேருந்து விட்டிருக்காங்க அது நல்லா அது மூலயமா வந்து பெண்களுக்கு நிறைய வேலைவாய்ப்பு கிடைக்குது ஃப்ரீயாக போய்ட்டு வராங்க வேலைக்கு அங்கே எங்கேயா இருந்தாலும் ஃப்ரீயாக போயிட்டு வராங்க அது ஒன்று இப்போது ஒரு அர்ஜெண்ட் எமர்ஜென்சி இதை மாதிரி எங்கே போனாலும் ஆட்டோ கார் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது அதுனால் இப்போ இந்த காலகட்டத்தில் பிரச்சனை இல்லை ஒரு ஃபேமிலியாக போகணும் அப்படின்னா கார் ஆட்டோ இது மாதிரி எடுக்கலாம் ஃபஸ்ஸுன்னு பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு இடத்துக்கு போகிறதே சிரமமாக இருந்துச்சு இப்போ போய் இப்போ அந்த மாதிரி கிடையாது ஃப்ரீயாக போயிட்டு வரலாம் அப்புறம் அது இல்லாமல் இப்போ அட்வாண்டேஜ்ஜாக பைக் வேறு இப்போல்லாம் எந்த வீட்டில் எல்லோரும் டூவீலர் இல்லாமல் இருக்கறதில்லை எங்கே போனாலும் பைக்கில் போயிட்டு நேரமாக வந்துடறாங்க அதே மாதிரி சீக்கிரமா வந்துறாங்க போக்குவரத்து நெரிசல்னு பார்த்தின்னா டிராஃபிக்கு தான் ட்ரை என்ன தான் காலங்கள் மாறினாலும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி அட்வாண்டேஜ் இயந்திரங்கள் மாறினாலும் இந்த டிராஃபிக்குங்கிறது வந்து இன்னும் தீர்க்கப்பட தீர்க்கப்படாத ஒன்று எல்லா இடத்துலையும் பார்த்தின்னா டிராஃபிக் ஆகிட்டு தான் இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிணா இன்னும் மக்களுக்கு இன்னும் நல்லா பயன்பெறும் வகையில் இருக்கும் டிராஃபிக் இல்லாத இடமா இருந்தால் நல்லா இருக்கும் அதோடைய இப்போ போறது இதுன்னு பாத்திங்கன்னா சிரமம் இல்லாமல் பெண்கள் இப்போது வந்து போயிட்டு வராங்க ஃப்ரீயாக போயிட்டு வராங்க எந்த ஒரு பயமும் இல்லாமல் போயிட்டு வராங்க